ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள்

இருக்குது இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம ஸ்கூலில் நம்ம லோக்கலிலே நம்மளுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்கிலே நம்ம ஸ்கூல் தான் சார் பெஸ்ட்டு வாங்க அட்மிஷன் போடுங்க அட்மிஷன் போடுங்க எல்லா கோச்சிங்கு நீட்டு எல்லாம் உள்பட எல்லா கோச்சிங்கும் இருக்குது நீங்கள் பாப்பா என்ன டென்த்தில் என்ன மார்க்கு வாங்கணுக்குருக்குறா என்ன பண்ணுறா இது எவ்வளோ படிச்சுருக்கு ஆ நானூற்றம்பதுங்க ஆ

எ என்ன கோர்ஸ் கேட்குறீங்க ம் அது மேக்ஸ் பயாலஜி பாப்பா மேக்ஸ்சில் எவ்வளோ மார்க்கு வாங்கிணுக்ருக்கிறா டென்த்தில் ம் தொண்ணூத்தெட்டு எடுத்திருக்காங்களா நேரில் வாங்க நேரில் வந்து எண்ட்ரன்ஸ் எழுதுங்க எண்ட்ரன்ஸ் எழுதி நம்ம ஸ்கூலுடைய பெருமை இருக்கிற மாதிரிதான் நாங்கள் சேர்த்துவோம் எண்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணுறாளானு பார்ப்போம் எண்ட்ரன்ஸ்சில் பார்த்துட்டு தாங்க சார் நாங்கள் செலெக்ட் பண்ணி இது பண்ணுவோம் சார் எண்ட்ரன்ஸ் எழுதுணும் எண்ட்ரன்ஸ் எழுதுனதுக்கப்பறந்தான் நாங்கள் இது பண்ண முடியும் சார் ம் எல்லாமே நல்லா இருக்குது சார் வாங்க சார் நல் எல்லாமே கேன்டீனில் சாப்பாடு ஐட்டம் எல்லாம் எதுவும் குறை இருக்காது எல்லாமே நீட்டாக இருக்கும் நாங்களே கேன்டீன் தான் சாப்பிட்றோம் ஆசி வாத்தியாருங்க ஃபுல்லாகவே ஆசிரியர் எல்லாேருமே கேன்டீன் தான் ப்ரின்ஸ்பால் கூட எல்லாருமே எங்களுக்கு என்ன சாப்பாடோ அதேதான் ஸ்டூடெண்ட்ஸ்ஸுக்கும் அதே சாப்பாடு தரோம் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும் வந்து பாருங்கள் ஒரு நாள் இருந்து பாருங்கள் வந்து ரூம் எல்லாமே பாருங்கள் பார்த்துட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம் சார் வாங்க சார் எண்ட்ரன்ஸ் இந்த வாரத்திலே எழுதலாம் நீங்கள் எண்ட்ரன்ஸ்ஸு அஞ்சு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க சேரும்போது எழுதலாம் நீங்கள் வாங்க நீங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரணுனாலும் நம்ம ஸ்கூலுக்காக கேட்டுனு வரணும்போது கூட உடனே கூட எழுத சொல்லலாம் வாங்க ஆ வந்து எழுதி நீங்கள் பாஸ் பண்ணால் சரி நம்ம எடுத்துக்கலாங்க சார் எண்ட்ரன்ஸ் வச்சு தான் நம்ம எடுப்போம் ஓ ம் சரி சார் ஆ சரி ஓகே சார் வாங்க சார்